திறமையான தொழிலாளர்கள் நிறையா பேர் இருக்காங்க கிராமத்து சைடு ஸோ விவசாயம் நல்லா தான் பண்ணுறாங்க ஸோ இப்போதிக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான ஒன்று விவசாயம் விவசாயம் இங்கே இல்லைனா நம்ம யாருமே இல்லைங்குறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆனால் சோறு வந்து அவங்க தான் போடணும் நம்ம எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பிடாம இருந்தால் ஒருவேளை வேணா சாப்பிடாம இருக்கலாம் மற்ற நாளில் என்ன பண்ணுறது செத்து தான் போகணும் சாப்புடலனா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம விவசாயிங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் என்ன இது பண்ணிக்கிட்டு நம்ம எதுவும் பண்ணோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம தான் அதை கண்டுக்கிறது இல்லை விவசாயிங்களை ஒரு இதாக பார்க்குறது விவசாயம்னாலே நம்ம இன்னும் படிச்சாப்பில பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் இல்லை படிச்சாலும் சாப்பிடாம இருக்க முடியுமா சொல்லுங்கள் ஸோ அதெல்லாம் ரொம்ப இது அண்ட் தினக்கூலி அவங்களுக்கு அப்படி வந்துவிட்டு அவங்களுடைய ஓன் இதான் ஸோ நாளைக்கு இவ்ளோவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு வச்சு இது பண்ணுறது தான் அதுவும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்லேந்து நூறு நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க டெய்லியும் நூறு நாள் வேலைக்கு போகறது அதுவுமே வந்துட்டு வீக்லி த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த வீக் அவங்களுக்கு பேர் வந்தால் தான் வரலைனா அவ்வளோ தான் அந்த வீக்குக்கு வேலை போச்சு ஸோ இந்த வீக் டேஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இது உண்டான அமௌண்ட்டை கவர்மெண்ட் தராங்க கவர்மெண்ட்டே ஸ்டெய்ட்டாக கொடுக்குறது இல்லை அதுக்கு இடையில ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்க கமிஷன் போக தான் இவங்களுக்கு காசு வருமே ஸோ இருந்தாலும் தினக்கூலிங்கறது ஓரளவு பரவால்ல ஏன்னா அவங்க வீட்டில இருக்குறதுக்கு அட்லீஸ்ட் எங்கேயா வேலைக்கு போய் ஆனால் என்ன வெயிலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் அவ்வளோ தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை